ஒரு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி நாலு ரெண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு அஞ்சு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்து அஞ் ஐநூற்றி பத்தொம்பது எட்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி பன்னெண்டு